கம் மின் குட் மார்னிங் சொல்லுங்கள் ஓகே ஓகே நீங்கள் இதை ப்ரசிரண்ட் கிட்ட உங்கள் ஊர் தலைவர் கிட்ட நீங்கள் இதைப் பற்றி சொன்னிங்களா ஓகே இதை இல்லை நான் வந்து நான் இனிமேல் நான் வந்து பார்த்துக்குறேன் நான் இனிமேல் ஆக்ஷன் எடுக்கிறேன் நான் ப்ரசிரண்ட் கிட்ட பேசிவிட்டு மெம்பர்ஸ் கிட்ட பேசி நான் என்னன்னு பார்க்க சொல்கிறேன் ஆ ஓகே நான் பார்க்க சொல்கிறேன் நான் பார்க்க சொல்கிறேன் நீங்கள் லெட்ரு மட்டும் எழுதி சம்மிட் பண்ணிவிடுங்க நம்ப நாங்கள் என்ன ஏதுனு நாங்கள் பார்த்துக்குறோம் ஓ ஓகே அந்த அந்த பாட்டிக்கு என்ன செலவுனாலும் அதை சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் செலவு பார்த்துக்குறோம் நாங்கள் நீங்கள் வந்து அந்த லெட்ரு சம்மிட் பண்ணிடுங்க நாங்கள் வந்து பிரச்சனை என்னான்றதை பார்த்துக்குறோம் ஆ ஓகே ஓகே நான் வந்து இன்றைக்கே நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வந்து வந்து நான் பார்க்க சொல்கிறேன் ஆளுங்களை விட்டு இன்றைக்குள்ள உங்களுக்கு இன்றைக்குள்ள உங்களுக்கு சரி ஆகிடும் நான் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன் இன்றைக்குள்ள உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வாகிடும் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க ஆ தேங்க்யூ ஓகே